ஹலோ ஆ மேடம் கண்ணன் டிபார்ட்மென்ட் ஸ்டோருங்களா ஆ மேடம் உங்கள் கடையில ரெடிமேட் சப்பாத்தி இருக்கா மேம் உங்கள் கிட்ட இருக்குறதில் எந்த பிராண்ட் பெஸ்ட் மேம் ஓகே மேடம் ஆ மேம் இது கோதுமையில வர்ற சப்பாத்தி இது தானா மேடம் ஓகே மேடம் ஆ டோர் டெலிவரி பண்ணுவீங்களா ஆ மேடம் எனக்கு ஒரு பத்து பாக்கெட் வேணும் ஆ மேடம் வேறு ஆ ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் என்ன மேம் இருக்கு ஓகே மேம் மேம் ட்ரை ஃப்ரூட்ஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டமும் இருக்குங்களா

ஓகே ஓகே மேம் மேம் நம்ம கடையில இருந்து டோர் டெலிவரி இருக்குங்களா மேம் மேம் நம்ம ஸ்ட்ரீட்ஸ்சு கோபி மெயின் ரோடு கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நியர் கோபி தான் மேம் மேம் டோர் டெலிவரி அவைளப்பில் அப்படினா நான் வந்து டோர் டெலிவரியே பண்ணிருங்க மேம் இந்த நம்பர் வாட்ஸ் ஆப்ல இருக்காங்களா மேம் இப்போ இதுக்கு நான் என்னோட எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணா ஜிபே பண்ணா நீங்கள் டோர் டெலிவரி பண்ணிருவிங்களா மேம் ஓகே வேறு ஏதாவது அடிஷனல் ப்ரோசிஜர் எதாவது இருக்கா மேம் இல்லை எப்படி எவ்வளோ மேம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஓகே ஓகே சரி ஓகேங்க மேம் நான் அனுப்புறேன் மேம் எனக்கு இது மட்டும் கொஞ்சம் பண்ணிருங்க மேம் இப்போ இப்போ ஆர்டர் பண்ணா எவ்வளோ மணி நேரத்தில் எனக்கு கிடைக்கும் மேம் ஓகே ஓகே சரி ஓகே மேம் நான் பண்ணுறேன் தேங்க் யூ